நம்ம ஊரில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போகிற போனாலும் அவங்களையும் வந்து லைனில் நிற்க வெச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லாமல் முடியாதவங்களுக்கு வந்து சீக்கிரமா லைனில் நிற்க வைக்காமல் சீக்கிரமா டெஸ்ட் பண்ணணும் நிறையா வந்து இன்னும் டாக்டர்ஸ் போடணும் முடியாதவங்கள வந்து நிற்க வைக்கக்கூடாது